பெரியவரான பிறகு நீங்கள் எப்போதாவது புதிய ஸ்ட்ரோக் அல்லது நீச்சல் நுட்பத்தை கற்றுக்கொண்டீர்களா எப்படி கற்றுக்கொண்டீர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் இல்லை நான் யாரிடமிந்து கற்றுக்கொள்ளுதல் நானா குளிப்பேன் நானா போய் விழுவேன் ஆனால் நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் அப்போ தண்ணி நிறையா இருந்துச்சு நீச்சல் அடிச்சேன் இப்போ ஆத்துலையும் கொஞ்சோண்டு வருது குளத்துலையும் தண்ணி வறண்டு போச்சு எங்கேயும் தண்ணி இல்லை அதனால பம்புலேயே குளிச்சிடுறது